எனக்கு சுவாரஸ்யமா இருக்கணுன்னால் சினிமா பற்றிய செய்திகளெலாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருப்பேன் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் தமிழ்நாட்டு நடிகர்கள் அவர்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல மிகுந்த ஈடுபாடோடு இருப்பேன் இந்த சுவாரஸ்யம்னா என்ன ஒரு இன்றைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படினு வைச்சுக்கோங்க அந்த படத்தை பற்றி அதில் என்ன ஃபீட் பேக் சொல்கிறாங்க அதில் க கேரக்டர்ஸெலாம் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதோட ஃபஸ்ட் லுக்கெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பப்படுவேன் அப்புறம் அந்த ஸ்டார் காஸ்டிங் அதாவது கதாநாயகர்கள் கதாநாயகிகள் யார் இருக்காங்க க அதோட ஒளிப்பதிவாளர் யார் அப்புறம் அதனுடைய இசையமைப்பாளர் யார் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எல்லாம் அந்த கிரியேட்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க அதாவது தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்குறத பார்த்து நான் ரொம்ப பிரம்மிப்பாவேன் இது எனக்கு எப்பவுமே கொஞ்சம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுவாரஸ்யம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லும் போது நமக்கு மனதுக்கு ஒரு வகையான ஆனந்தம் சந்தோஷம் கிடைக்கும் என்ன அப்படினால் ஒவ்வொருத்தரும் எப்படி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒவ்வொரு சிறந்த பாடலாசிரியர்களாக இருக்கிறாரு அப்படினால் அவர் தன்னுடைய பாட்டில் தமிழில் எப்படியான வரிகளை பயன்படுத்திருக்கார் பாடு பாட்டு எல்லாம் எப்படி இருக்குது அந்த பாட்டோட கருத்துக்கள் எப்படி இருக்குது இது மக்களுக்கு தேவைப்படுகிற சமுதாய கருத்தை ஏதாவது தெரியப்படுத்துதா அப்படிங்கிறத பற்றிலாம் நான் விருப்பமாக பார்ப்பேன் ஏன்னால் இது ஒரு பெரிய மீடியா அதாவது ஊடகம் இது ஒரு பெரிய முன்னேற்றமான ஊடகம் இந்த சினிமா துறைங்கிறது அதனால சினிமா செய்திகளை நான் கேட்குறதுக்கும் அதை பற்றிய பார்க்குறதுக்கும் மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கும் என்னோட மனது மிகுந்த சந்தோஷமா அளிக்கும் அது இல்லாமல் யாராவது இது தவறுதலாக இதில் பண்ணியிருந்தா கூட அதை வந்து நான் வந்து கரெக்டான முறையில் இது தீர்மானிக்க தீர்மானமான கருத்துக்களை வெளிப்படுத்தவும் தயாராக இருப்பேன் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்ததாக இருந்தால் அதை பொழுதுபோக்கு அம்சம்னு நான் சரியாக புரிஞ்சுக்கொண்டு அதை வந்து தேவை இல்லை அப்படி என்று ஒதுக்கவும் செய்வேன் இது என்னோட மனநிலையை பொறுத்து ஆனால் சினிமா படங்கள் அதனுலைவாக கருத்தின் தாக்கம் இந்த த மக்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஈடுபாட்டோடு பார்ப்பேன் இது இளைஞர்களை ரொம்ப பாதிக்குதுனால் அதை நான் எதிர்ப்பேன் இளைஞர்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படினால் அதை நான் வரவேற்பேன் இந்தமாதிரி கருத்துக்கள் கருத்து சுதந்திரம்னு சொல்லிகிட்டு தேவை இல்லாத விஷயங்களை எல்லாம் சில பேர் கொண்டு வந்து சினிமா துறையில் புகுத்திகிட்டு இருக்காங்க அதெல்லாம் எனக்கு ரொம்பவும் பிடிக்காம விஷங்களெலாம் இருக்குது இப்படியே போய்க்கிட்டே இருந்துச்சுனால் வாழ்க்கையில மக்கள் நிறைய விஷயங்களை தெரிந்துக்கொண்டு அவர்களால் பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஆகவே ஒவ்வொரு இளைஞனும் அதற்கு உண்டான வ வழிவகைகளை செய்து இது ரைட்டு இது த இது சரி இது தவறு என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆ அந்த சினிமா துறையை உண்டான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும்